ஆன்லைன் ஷாப்பிங்க்ன்றது நம்ம வந்துட்டு மொபைல் மூலிமா ஒரு பொருளை வாங்குகிறது அது எதுவாக வேணுணா இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்ரிஸாக இருக்கலாம் எது வேணுணாலும் இருக்கலாம் இதில் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னன்னா நான் இல்லை நெறை பொதுவாக மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா ஃபிளிப்கார்ட் மீஷோ அமேஸான் நைக்கா பர்ப்பில் இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் இருக்குது இதில் எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ் ட்ரெஸ் மட்டும் கிடையாது மற்ற பொருளும் நம்ம வாங்க வாங்கலாம் அதாவது நம்ம டிவி ஃபிரிட்ஜ் முதர் கொண்டு எல்லாமே வாங்கலாம் ஸோ அந்தளவுக்கு அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் அதுக்கப்புறம் அதெல்லாமே வாங்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்த இடத்துலே நம்ம கையில் வச்சிருக்க மொபைலை வச்சே இருந்த இடத்துலே வந்துட்டு நம்மளால் ஷாப்பிங் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பொருள் வந்துட்டு கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸை வச்சிட்டு ஓகே இந்த இந்த பொருள் வந்துட்டு நல்லா இருக்கா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதை வச்சிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸை வச்சிட்டு நம்ம இன்னமுமே இன்னும் நல்ல தரமான ஒரு பொருளை வாங்கலாம் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா நம்ம இதில் என்ன ஒரு விஷயோன்னா நம்ம நேரில் போயிட்டு வாங்கிறத விட இப்போ நிறைய ஆன்லைன்லையே ஆட்ரு பண்ணுறது வந்துட்டு வந்துடுச்சி ஸோ நேரில் போயிட்டு நம்ம எதுவுமே தொட்டு பார்த்து எதுமே வாங்கறது கெடையாது ஆன்லைனில் வருது ஆட்ரு போடுறது வருது பார்க்கறோம் பிடிக்கிலன்னா ரிட்டர்ன் போடுறோம் ஸோ அந்த மாதிரியே போயிக்கிட்ருக்கறதனால நம்மளால் நேரில் போயிட்டு பார்த்து வாங்க முடிகிறது இல்லை அதனால் என்னென்னா நம்ம வெளி உலகம் எப்படி இருக்குது இதை விட இன்னும் நல்ல குவாலிட்டியான க்ளாத்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்குறது வந்துட்டு நமக்கு தெரியாமல் போயிடுச்சி உட்காந்த இடத்துல வி உட்காந்த இடத்துலையே எல்லாமே பண்ணி வெளிய போகிற சூல்நெலையே நமக்கு அமையாம போயிடுச்சி ஃபேமிலியோட எல்லாம் ஒன்னா போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வர்றது எல்லாமே இப்போ குறைஞ்சி போயிடுச்சி அதனால ஆன் ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது எப்படின்னா ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்பவே தீங்கானதாக தான் இருக்குது ஸோ எது நமக்கு ஸ் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அதை படி நடந்தமுன்னா எல்லாருக்குமே நல்லது பிடிச்ச பொருளை ஆட்ரு பண்ணிட்டு புடிச்ச இதை வாங்கிக்கிறதில் எதுவாக இருந்தாலும் பெட்டர் தான்